எங்கள் நாங்கள் வந்து தோட்டம் வச்சுருக்கோம் மாடி தோட்டமாக வச்சுருக்கோம் மண்ணில் இருக்கற அந்த தோட்டமும் வச்சுருக்கோம் அந்த தோட்டத்தை வந்து நாங்கள் பராமரிக்கும் போது எங்களுக்கு என்ன பிரச்சின வருதுனா அதிக விளைக்கு வந்து பூச்சிகள் தான் எங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சு அந்த செடிகளை வந்து அட்டாக் பண்ணும் போது அந்த செடிகளை வந்து வளர முடியாமல் அதோடய இலைகளெல்லாம் அது பறித்து சாப்பிடுறதனால அந்த செடிக்கு போதுமான ஒரு சத்து இல்லாமல் அது வந்து அப்படியே இறக்கக் நேர்ந்துடுது அதனால அந்த செடிகள் வந்து பெரும் அளவு வந்து பாதிக்கப்படுது நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அடிக்கடி அந்த செடிகளுக்கு போதுமான அளவு மருந்து போட்டோம் இயற்கை உரங்களாகவே நாங்கள் போட்டோம் நாங்கள் செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறது இல்லை அதுதான் இயற்கை உரங்களை நாங்கள் போட்டு அதிகளவு நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் அதே மாதிரி நாங்கள் சுற்றியும் வேலிகளை போட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து அந்த கோழி கிராமந்தான் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதனால் அந்த கோழிகள் வந்து சீய அது வந்து சீச்சி அந்த இது வந்து எடுத்துருது அந்த விதய சாப்பிட்ருது அந்த செடியில் போட்டோம் முளைப்பு அது வந்துச்சு அப்படினா அதை அப்டி பறித்து சாப்பிட்ருது இந்த மாதிரி பண்ணும் இந்த இந்த இதெல்லாம் கோழிகள் வரக்கூடாது இந்த மாதிரி ஆடு தொல்லை இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அதை சுற்றிரும் கார்டனை சுற்றிரும் வேலிகளை போட்டு அமைத்து பாதுகாத்துருக்கிறோம்